இப்போல்லாம் எந்த ஆப்பு ரொம்ப அதிகமாக இளைநர்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா வாட்ஸப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்புறம் நிறையா அந்த கிளாம்பிளிங் ஆப்லாம் இருக்குல்ல இந்த ரம்மி சர்க்குல் டிரீம் லெவன் மை லெவன் சர்க்குல் அப்புறம் பப்ஜி ஃபிரீ ஃபயர் இதெல்லாம் இந்த பப்ஜி ஃபிரீ ஃபயர்லாமே வந்துவிட்டு இந்த சின்ன பசங்க வந்து ஃபோனில் வந்து இல்லாமலே இருக்கிறதே இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து அதில் அடிக்ட்டாக இருக்காங்க நார்மல் பீப்புல்ஸ் வந்து பார்த்தா ஃபேஸ்புக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு ஒரு சிலர் வந்துவிட்டு இன்ஸ்டாகிராம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம்மில ரீல்ஸ் பார்க்கறது ரீல்ஸ் பண்ணுறது அதுல வந்து நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க காலேஜ் பசங்களைலாம் பார்த்தா ரீல்ஸ் பண்ணுறதுக்குனே காலேஜ் போவாங்க போல் அது அதுவே ஒரு பொழப்பாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டடீஸில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண மாட்டுறாங்க வாட்ஸப் வந்துவிட்டு ஒரு ஒரு அத்தியாச வசிய அத்தியாவசியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ரொம்பவே அதை யூஸ் பண்ணால் வந்துவிட்டு அதுவும் வந்துவிட்டு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளோட டைம் வேஸ்ட் அது மை லெவன் சர்க்குல் டிரீம் லெவன் இது எல்லாமே வந்துவிட்டு அப்புறோம் ரம்மி சர்க்குல் இது எல்லாத்துலையுமே வந்து மனி வேஸ்ட் ஆகும் அதெல் அதில் வந்துவிட்டு மனி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுறாங்க அதில் வந்து நிறைய லாஸ் ஆகுது பட் அதையும் கன்சிடர் பண்ணாமல் ஒரு நாள் வந்து நம்ப வின் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில வந்துவிட்டு அதில் நிறைய மனி வேஸ்ட் பண்ணிவிட்டு சூசைட்லாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு சோசியல் டிரா பேக்ஸ் அப்புறோம் வேறு என்ன பேசுலாம் ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுலருந்து நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து நிறையா அடிக்ட் ஆயிவிட்டாங்க அதுலந்து வெளியேவும் வராமலையும் இருக்காங்க ஸோ தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணனும் நிறைய டேஞ்சர் சைட்ஸும் இருக்கு அதெல்லாம் வந்துவிட்டு நம்ப இன்க்ளூட் பண்ணிக்காமல் சேஃபர் சைடாகவே நம்ப வந்துவிட்டு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணால் வந்து நல்லது ரொம்ப வந்துவிட்டு அடிக்ட் ஆயிகிட்டு யூஸ் பண்ணால் அதுவே நமக்கு வந்து டேஞ்சராக முடிஞ்சிவிடும்